மீன்பிடித் மீன்பிடித் தொழிலை பொறுத்தவரைக்கும் ஒரு நான்கு வகை வகையான மீன்பிடித் தொழில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இழுவை வலை மீன்பிடித் தொழில் இரண்டாவதாக ஆழ்கடல் மீன்பிடித் தொழில் மூன்றாவதாக சிறு படகுகள் மூலம் மீன்பிடித்தல் தொழில் நான்காவதாக பெரிய படகுகளில் அதாவது சுருக்கு வலைக்கொண்டு மேல் மோ மேல்மட்டமாக வரும் மீன்களை பிடிப்பது தொழில் ஸோ நான்கு வகையான தொழிகள் மீன்பிடித்தலில் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா வந்து மீன்களில் வந்து நிறைய விதமான மீன்களை இருக்குது இதில் உடலுக்கு ஆரோக்கியமான மீன்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே ஆரோக்கியமான மீன்கள்தான் இ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மீ மீனவர் இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து மீன்பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மீன் பிடிக்கிறாங்க அதனுடைய விலைகள் அவர்களுக்கு அவ்வளவாக சரியாக கிடைக்கிறதில்ல மேலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன்பிடிக்காலங்கள் பொறுத்தவரைக்கும் அந்த மழைக்காலம் வந்தாலே வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டுதான் மீன்பிடிப்பாங்க ஏன்னால் மழைக்காலத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப துயரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா மீன்களில் வந்து நிறையா மீன்கள் வந்து குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான மீன்களெலாம் இருக்குது இதில் வந்து பெரியவர்களுக்கும் வந்து வ வா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பால்சுரக்க கூடிய பால் சுறா வகைகள் மீன்கள் இருக்குது அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து காரை மீன்கள் பெரிய எல்லா மீன்களை பொறுத்தவரைக்கும் எல்லா மீன்களிலும் வந்து புரோட்டின் சத்து அதிகமாக இருக்குது நல்லா சாப் நல்லா சாப்பு உடலுக்கு ஆரோக்கியமான மீன் புரோட்டின் மீன்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடித் தொழிலை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அது ஒரு இந்திய அந்நிய செலவாணியை ஈட்டிதரக்கூடிய முக்கியமான தொழில்களில் இந்தியாவுலேயே இரண்டாவது அதிக அந்நிய செலவாணியை ஈட்டிதரக்கூடிய தொழிலாக இருக்கிறது உணவு சந்தையின் மிகப்பெரிய ஒரு அத் அத்தியாவசியம் நெல்சாகுபடிக்கு அடுத்தப்படியாக உணவுப்பொருளில் வருவாய் ஈட்டக்கூடியது மீன் உணவுதான் மேலும் மேலும் வந்து மீனவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து எப்போதுமே வந்து அவங்களை சார் மீன் சார்ந்தது தொழில்தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அவர்களுடைய வாழ்க்கைத்தரம் வந்து மேம்பட்டுதானு கேட்டாக்கால் இல்லை பிக்காஸ் ஆஃப் அரசாங்கம் வந்து அதற்கான ஊக்குவிக்கு ஊக்குவிப்பை வைச்சாதான் நல்லாயிருக்கும் அவர்களுக்கு மேலும் பார்த்தீங்கனாக்கா என்னுடைய